லேடிஸ் செப்பல் வேர்ரா அப்பா ஒரு லே ஒரு லேடிஸ் செப்பலு த்ரீ ஃபிஃப்ட்டிலேருந்து எங் ஃபோர் ஹண்ரட் சம்திங் ஃபோர் ஃபிஃப்ட்டி அந்தமாதிரி ரேடில் உள்ளதாக இருக்கணும் எனக்கு ஃபோர் ஃபிஃப்ட்டிக்குள்ளே இருந்தால் ஃபோர் ஃபிஃப்ட்டிக்குள்ளே இருந்தால் போதும் கொஞ்சம் பட்டை வார் வெச்சதாக இருக்கணும் அப்புறம் கிளிப் வச்சிருக்கணும் இன்னும் வேறு வேறு டிசைன்ஸ் இருக்கா நியூ மாடலில் எந்த மாதிரி இருக்கு ஸ்டோன் வச்ச செப்பல்ஸ்லாம் இருக்கா ஓகே நீங்கள் வந்து ஃபோர் நாலா நம்பர் சைஸில் எடுத்துகிட்டு வாங்க கட் ஷூ மாதிரி இருக்கா கட் ஷூ சரி ஓகே சாக்ஸு கட் ஷூ அப்புறம் செப்பல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க நம்பர் ஃபோரில் எடுத்துகிட்டு வாங்க ஆ ஓகே பார்த்துக்கலாம்